நான் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கார் இன்னும் இல்லை பைக்கு தான் ஸ்கூட்டி ஸ் டூ வீலர் தான் இப்போ வேறு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம் அது வந்து நிறைய இப்போ டெக்னாலஜி வளர்ந்துடுச்சிங்க முன்னாடிலாம் ஒரு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வழி தெரியுணும் தெரியாத இடத்துக்கு போகிறோன்னா வழி தெரியுணும் தெரிஞ்ச இடத்துக்கு போகிறோன்னா பிரச்சனைல்ல தெரியாத இடத்துக்கு போகிறோன்னா வழி தெரியுணும் அதுக்கு இப்போது இப்போ இருக்கிற டெக்னாலஜி படி பார்த்தா நம்ம வந்துட்டு ஒரு ஒரு முன்னாடி வந்துட்டு தெரியல அப்படின்னா ரெண்டு மூணு பேர்த்துட்ட விசாரித்துட்டு அங்கே போய் கேட்கணும் இப்போ கொஞ்சம் தூரம் போய் கேட்கணும் கேட்கணும் இப்போ அப்புடில்லாம் கிடையாது கூகுள் மேப் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி வந்துருச்சு அதை நம்ம அந்த அந்த மேப்பு அந்த இடத்துக்கு போட்டோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்துக்கு நம்ம எப்போ வேணால் அந்த இடத்துக்கு நம்ம அந்த ரூட்டே சொல்லிடும் இங்கிட்டு போ இங்கிட்டு திரும்பணும் அங்கிட்டு திரும்பணும் லெஃப்ட்டில் போகணும் ரைட்டில் போகணும் அங்கிட்டு போகணும் அங்கிட்டு போகணும் அப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம்னா இவ்வளோ பெரிய டெக்னாலஜி யூஸாகுது இதுவே போதுமே நமக்கு அது மட்டும் இல்லாமல் டெக்னாலஜி ஒரு இடத்துக்கு போகணும்னா மேப்பு தான் மேப்பு இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி நெலமை வந்துருச்சு மேப்பில் நம்ப வந்துட்டு எவ்வளோ தூரம் வேணால் போய்க்கிலாம் வழி தெரியுணுங்கிற அவசியம் கிடையாது யாரையும் கேட்கவுங்கிற அவசியம் கிடையாது மேப்பை கரெக்டாக நம்ம பயன்படுத்தி போனோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ தூரம் வேணாலும் போய்க்கிலாம் போக்குவரத்துத் துறையில் ஏற்பட்ட மாற்றங்களெல்லாம் எனக் என்னென்ன நன்மைகள் அப்படின்னா நமக்கு என்ன நன்மைகள் போக்குவரத்துத் துறை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு சாலை போட்டிருக்காங்க ஓகே இப்போ ஒரு இந்த எட்டு வழிச்சாலை போடுறதுக்கு ஒரு பெரிய திட்டம் போட்டுக்கிட்ருக்காங்க ஓகே பைபாஸ் போட்டதில் வந்துட்டு பைபாஸ் இருந்தால் கொஞ்சம் நான் பரவாயில்ல நல்லது எல்லாத்துக்கும் போயிட்டு வரதுக்குக் கொஞ்சம் பக்கமாக போயிட்டு பக்கமாக வரலாம் பைபாஸில் போனோம்னால் எந்த ஒரு ட்ராஃபிக்கு எந்த ஒரு இந்த ஸ்பீட் ப்ரேக்கர் சிக்னலு அதெல்லாம் இருக்காது நம்ம பாட்டுக்கு போகலாம் நம்ம பாட்டுக்கு வரலாம் டோல் ப்ளாசா மட்டும் இருக்கும் சுங்கச்சாவடி மட்டும் இருக்கும் அதை மட்டும் நம்ம கட்டிக்கிட்டு பணத்தை கட்டிட்டு நம்ம போயிட்டு வரலாம் டூ வீலருக்கு அதுவும் கிடையாது பிரச்சனைல்ல பைபாஸ் இருந்தால் பிரச்சனை இல்லை பைபாஸில் நம்ம போகலாம் பைபாஸ் வச்சிருந்தனால கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் அந்த விவசாய நிலத்த அழிச்சிட்டு பைபாஸ் வைக்கிறது வந்துட்டு கொஞ்சம் தவறு அதை மட்டும் மாற்றிக்கலாம் அது மட்டும் வேறு பிரச்சனைல்ல மற்றபடி டெக்னாலஜி வந்துட்டு இவ்வளோ பெரிய உதவி பண்ணுறது வந்துட்டு இப்போது பாராட்டக்கூடிய விஷயம் தான் நம்ம இப்போது ஒரு இடத்துக்கு போகிறோம் வழி தெரிலன்னா மேப் யூஸ் பண்ணுறோம் அவ்வளோ தான் இது தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நான் வந்து கார் வந்துட்டு ஓட்டல கார் ஓட்டி தான் பார்த்துருக்கேன் நம்ம வந்து சைக்கிள் ஓட்டியிருக்கோம் டூ வீலர் ஒட்டியிருக்கோம் அவ்வளோ தான் மற்றபடி